என் என் பேர் வந்து ஞானசேகரன் என்னோட ஃப்ரெண்டு பேர் வந்து சின்ன சுவாமி இன்னோரு நண்பர் பேர் வந்து ரவி இன்னோரு நண்பர் பேர் வந்து செல்வக்குமார் இன்னோருத்தர் வந்து சென்ட்ராயன்